தமிழ்நாட்டில் விஞ்ஞான ரீதியான ஒரு ஒரு சிறந்த ஒரு கண்டுபுடிப்புகள் அதனால் தொழில்நுட்ப சாதனைன்னு பார்த்தோன்னா ஐடி ஃபீல்டு ஒரு காலத்தில் பெங்களூரில் இந்த மாதிரிதான் இருந்தது ஆனால் இன்னிக்கி பரவலாகவே ஒரு முக்கிய நகரங்களில் கூட சின்ன சின்ன லெவலில் கூட ஐடி ஃபீல்டு கம்பெனிகளாக முளைச்சி அது மூலயமா வேலை வாய்ப்புகள் அதிகமாக பெருகி இருக்குது இப்போ ஒரு மக்களுடைய பொருளாதார வசதி ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து பையன் அந்த ஐடி ஃபீல்டுக்கு போனான்னால் கூட ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்ம பார்த்தோன்ன சம்பளங்கிற வழியில் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படி வாங்கிறான் மூணு வருஷத்தில் ஃபாரின் போயிடுறான் அதனால் அவனுடைய கிராமங்களில் பார்த்தோம்னா அவனுடைய பொருளாதார நிலைமை தலைகீழாக புரட்டி போட்டு மாறிவிடுது அது இந்த ஐடி ஃபீல்டுனால் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது புதுமைகள் கண்டுப்பிடிக்கிறது போய்விட்டு பார்த்தோம்னா அது விவசாயத்தில் வந்து பழங்கால முறையை பயன்படுத்திகிட்டு ரொம்ப லேட்டாக இருக்கும் இன்னிக்கி ஆள் பற்றாக்குறையில் நிறையா மிஷின் வந்துடுச்சு புதுப்புது மிஷினெலாம் தட்டை எடுக்கிறது கட்டுறது எல்லாமே புதுசாக வந்துடுச்சு அந்த கண்டுப்பிடிப்புல இன்னிக்கி விவசாயத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது ஆள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இந்த சமயங்களில்